வணிக நடவடிக்கைகளுக்கு எங்கள் பகுதியில உள்ள நிறைய வகையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது என்னன்னா காய்கறிகள் எங்கலாமே எங்கள் தோட்டத்தில் இருந்துதான் பயிரிட்டு விளஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமள் விவசாய பொருள்கள் எல்லாமே இங்கிருந்து கிராமத்தில் இருந்து தான் போய்ட்டு இருக்குது நெல் இப்போது உற்பத்தி பண்றமுன்னா நெல் ஃபர்ஸ்ட் அதை வித விதைக்கணும் அதில் இருந்து வித விதச்சதுக்கு அப்புறோம் நடவு நடணும் நடவு நட்டத்துக்கு அப்புறோம் எருவு போடணும் எருவு போட்டதுக்கு அப்புறோம் டெய்லி அது தண்ணீர் பாய்ச்சிட்டு தண்ணி பாச்சினத்துக்கு அப்புறோம் டெய்லி அது பதமாக இருக்கா எப்படி பூச்சி வெட்டாமல் இருக்கா என்ன சூழ்நிலையில இருக்குது எல்லாமே டெயிலியுமே டேட் டு பை டே ஆக்டீஸ் அதை பார்த்துக்குட்டே இருக்கணும் அது பார்த்ததுக்கு அப்புறோம் ஒரு பதம் வந்ததுக்கு அப்புறோம் அதுக்கு திருப்பி எருவு போடணும் அது உரோம் போட்டால் தான் அது ஒழுங்காக களங்கும் கிளம்பும் இல்லைன்னா அது ஒரு பூச்சி வட்டு மாதிரி அது தண்டு வடங்கள் எல்லாமே பாதிக்கும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா யூரியா பொட்டாஸ் அதுக்குள்ள உரங்கள் வாங்கி அது போடுவோம் போட்டதுக்கு அப்பறோம் ஒரு நாற்பத்தஞ்சி நாட்கள் கழித்து அது அறுவடைக்கு தயாராகும் தயாரான நிலத்த அறுவடை பண்ணி எடுத்து அதை டீபிசினு ஒரு கூட்டுறவு சொசைட்டி இருக்கும் அங்கே போய்ட்டு அதை சேல் பண்ணுறதுக்கு அதை வச்சிருப்போம் அதை வச்சதுக்கு அப்புறோம் அங்கே வந்து வியாவாரிகளெல்லாம் அதை வாங்குவாங்க வாங்கி அதை நம்ம ரீடைலர்க்கு எல்லாமே விற்க ஆரமிச்சிருவாங்க அதை விற்றதுக்கு அப்புறோம் தான் எல்லாமே மக்களுக்கு சென்றடையும் இது தான் விவசாயத்தோடய நடவடிக்கை டே பை டே டு பை டே ஆக்ட்டிவிட்டி எல்லாமே